ஃபேண்டாவில ஒரு பிராண்டட்ல இருந்துதான் ஃஹோம்தேட்டர் வாங்கிருந்தேன் சீப்பான ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஆனால் பெல்ட் குவாலிட்டி இல்லை நிறைய லைட்ஸ்லாம் எரியும் அப்படினு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் ஒ ஒரே லைட் தான் எரிஞ்சிச்சு ப்ளூ கலர் மட்டுதான் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஒவர் சௌண்டாக இருந்துச்சு சாங் வந்து கொ ரொம்ப அதிகமாக சௌண்ட் வச்சு கேட்க முடியாத அளவுக்குருந்துச்சு எறச்சலான சௌண்டாக இருந்துச்சு அதனால மீடியமாதான் வச்சு கேட்க முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டில பார்த்திங்கனா நார்மல் டிவி தான் ஆண்ட்ராய்டு டிவி இல்லை அதில் கனெக்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒரு ஒயரு அது கொடுக்கவே இல்லை அவங்க வெளியே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கனா பீட்ஸும் லிரிக்ஸும் தனித்தனியாக கேட்குற அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு